சின்ன வயசில் இருந்து கவிதை எழுதுகிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து ஒரு ஆர்வம் இருக்குது அதை வந்து நான் நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்ஸு என்னோடய அம்மா அப்பா என்னோடய ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் வந்து பேர்த் டேவுக்கு ஏதாச்சும் ஃபங்ஷன்ஸ்க்குனால் நான் கவிதை எழுதி தான் கொடுப்பேன் அந்த பரிசு வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஒரு காசு கொடுத்து கிஃப்ட் வாங்கி கொடுக்குறத காட்டிலும் கவிதை எழுதி கொடுக்குறது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இது வரைக்கும் நான் நிறைய பேருக்கு அந்த கவிதைகள் எழுதி கொடுத்துருக்கேன் அவங்க மனது வந்து ரொம்பவே வந்து சந்தோசப்பட்டுச்சு நான் அது கொடுத்ததுனால வெ காசு போட்டு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருந்தா கூட அவங்க வந்து இவ்வளோ தூரம் மகிழ்ந்திருக்கமாட்டாங்கள் கவிதைகள் வந்து நம்ம கொடுக்குறது வந்து நமக்கும் மனசுக்கு சந்தோசமாக இருக்கும் அவங்களுக்கும் சந்தோசமாக இருக்கும் கவிதை தான் வந்து நம்ம எழுதி கொடுக்கணும் கிஃப்ட்டு எது எதுனாலும் சரி